நான் வேறொரு நாட்டுக்கு செல்ல விரும்பினால் நான் சவூதி அரேபியாவிற்கு செல்ல விரும்புவேன் ஏன்னால் நான் வந்து ஒரு முஸ்லீம் பெண் அங்கே வந்து எங்களுடைய புனித தளம் வந்து ஹஜ்ஜி பயணம் அங்க வந்து நாங்கள் மேற்கொள்ளணும் அதுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்போம் நான் அங்கேயே பிறக்கனுன்னு எனக்கு ஆசை ஆனால் வந்து நம்ம கடவுள் என்ன எழுதி இருக்காரோ அதுதானே நமக்கு நடக்கும் ஆனால் நம்ம வந்து அங்கே போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்குது அங்கே போகணும் அந்த ஹஜ்ஜி பயணத்தை நம்ம மேற்கொள்ளனும் அந்த காபாவ நம்ம சுற்றணும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கபடும் அங்கே அதனால நான் அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதை வந்து ஒரு பத்து முறை நம்ம வந்து அதை சுற்றி பார்க்கணும் அங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு இடத்தில் போய் நம்ம வந்து கல்லெறியும் அப்படிங்ற ஒரு சட்டம் இருக்குது அங்கே அங்கே போய் அதை நம்ம பண்ணனும் எனக்கு ஒரு ஆசை அதை விட எனக்கு வந்து சவூதி அரேபியாவில் பிடிச்சது என்ன அப்படின்னா அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகோம் அங்கே வந்து எந்த ஒரு கெட்ட பழ பழக்கமும் கெட்ட செயல் எதுவுமே அங்கே கிடையாது பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான சட்டங்கள் அதிகமாக அங்கே இருக்குது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம தனியாக செல்லெலாம் எங்கேயா இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய உரிமைகள் கொடுத்து இருக்காங்க நமக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நமக்கு அந்தளவுக்கு சட்டதிட்டங்கள் இல்லை ஆனால் அங்கே வந்து நிறைய சலுகைகள் உண்டு பெண்களுக்குனு நெறைய சலுகைகள் இருக்குது அதனால் எனக்கு அங்கே வந்து போகணும் அந்த நாட்டில் போய் இருக்கணும் அப்படினு எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு அங்கே போய் இருக்கணும்னு எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் கட்டாயம் அங்கே போயிவேன் போய் நான் என்னுடைய வழித்தளத்தில் போய் நான் அதை என்னுடைய பயணங்களை நான் செய்யணும் செய்ய ரொம்ப விருப்பப்படுகிறன் நான் அதை செஞ்சுட்டு வந்து என் மனசு ரொம்பவும் அமைதியாக இருக்கும் என்னுடைய ஹஜ்ஜி பயணம் அதாச்சும் எங்களுடைய சட்டதிட்டங்களில் வந்து ஒன்றாவது கலிமா இரண்டாவது நோன்பு மூணாவது ஜக்காத்து அஞ்சாவது ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜி பயணங்கிறது வந்து எங்களுக்கு இருக்குது அந்த ஹஜ்ஜை வந்து நான் முடிக்கணும் அப்படினு விருப்போம் எனக்கு நான் போகணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு மட்டும் தான் நான் போவேன் என்னுடைய அதுதான் என்னுடைய மனசில் இருக்குது அந்த நாட்டு சொல்லணும் அப்படினு